நான் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பைக்கு வெச்சுருக்குறேன் எனக்கு வந்து என்னுடைய அலுவலக நேரத்தைத் தவிர மற்ற நேரங்களில் முடிஞ்சளவுக்கு நான் என்னோடய பைக்கை வந்து நல்லாவே கவனிச்சுப்பேன் முக்கியமாக வந்து சனி ஞாயிறு எனக்கு எப்போயிமே லீவ் தான் அதனாலே வார இறுதி நாட்களில் முக்கியமாக சனிக் கிழமை எனக்கு எப்போல்லாம் நேரம் கெடைக்கிதோ அப்போல்லாம் வந்து என்னோடய பைக்கை நல்லா வந்து கழுவிட்டு டயர்களில் காற்று கரெக்ட்டாக இருக்கா செக் பண்ணுவேன் பிரேக்கு வயரு எங்கேயாச்சும் க்ரீஸ் தேவைப்படுதா அந்த மாதிரி பு ஃபுல்லா செக் பண்ணுவேன் ஏனால் நான் என்னோடய அலுவலகத்துக்கு போவது வரது எல்லாமே வந்து பைக்கில் தான் அதே மாதிரி போகும் போதும் வரும் போதும் முடிஞ்சளவுக்கு நான் என்ன பண்ணுவேனா என்ன நான் விழிப்பாகவே வெச்சுருப்பேன் முடிஞ்சா முடிஞ்சளவுக்கு வந்து ரெண்டு சைடு கண்ணாடிகளையும் பார்த்து முன்னாடி பின்னாடி எங்கேயாச்சும் வண்டி வருதா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் திரும்புவேன் எங்கேயாச்சும் வலது பக்கம் திரும்புகிறேன் இல்லை இடது பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னால் அதற்கான லைட்டு வந்து வலது பக்கம்னா வலது பக்கம் லைட்டை போட்டு இடது பக்கம்னா இடது பக்கம் லைட்டை போட்டு தான் மெதுவாக பார்த்து திரும்புவேன் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நமக்கு டயடாக இருக்கும் உடம்பு வந்த கொஞ்சம் சோர்வாக இருக்கும் ஏனால் என்னுடைய வீட்டுக்கும் நான் வேலை செய்கிற அலுவலகத்துக்கும் வந்து போகிறதுக்கான பயண நேரம் வந்து முப்பது நிமிசத்துக்கு மேலே சில நேரங்களில் சோர்வாக ச எனக்கே உணர்ந்தேன் அப்படினா நான் வந்து ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பப்புல்காம் மாதிரி வாங்கி அதை வந்து நான் மென்றுக்கிட்டே போகும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்பாக இருப்பேன்